எங்கள் ஊர்ல அந்த சிலை உருவாக்குறக்கு எனக்கு மிகவும் ஆர்வம் உள்ளது எங்கள் தாத்தா அப்பா வந்து இந்த சிலையை சிறப்பாக செய்வாங்கள் அதன் மூலயமா எனக்கு ஊக்கம் வந்துச்சு நாமளும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிலையை நம்ம ஊர்ல செஞ்சு வைக்கலாம்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது அப்பா தாத்தா செஞ்ச தொழிலை நாங்களும் தொடர்ந்து அந்த பணியை செய்யலாணும்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா தொடர்ந்து சொல்லியிருக்குறாங்க மென்மேலும் அதனால் தான் அவங்க பழைய நம்ம மூதாதையர்கள் செஞ்ச தொழிலே நாம தொழிலை நாம் ஏன் விட வேண்டும் என்பதற்காக ஊர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஒவ்வொருத்தர் செய்வாங்கள் அந்த சிலையை செய்வதற்கு எனக்கு வந்து மிகவும் ஆர்வமாக உள்ளது ஆர்வம் உள்ளது இதை பொதுமக்கள் அனைவரும் வரவேற்றுதான் சொல்லுவாங்கள் மிக நன்றாக இருக்கிறது எதிர்காலத்தில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள நாங்கள் வந்து சிலையை வந்து நாங்களே உடச்சி செய்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கிறது மேலும் அந்த சிலையை வந்து சிறப்பாக செய்வதற்கு நான் பல்வேறு நபர்களிடம் வந்து எங்கள் ஊர்ல பெரியவங்கள் கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அந்த சிலையை எப்படி செய்வதென்று நான் வந்து தீர்மானித்து இந்த சிலையை நான் செய்வதற்கான ஆர்வம் இருக்கிறது